தேர்தல் அப்போ வந்து ஒவ்வொருத்தராக வீடு வீடாக வந்து இந்த மாதிரி எனக்கு வோட் பண்ணுங்கள் இவனுக்கு வோட் பண்ணுங்கள் நான் அவ்வளோ அமௌண்ட் தரேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் அன்றைக்கி கூட இந்த முன்னாடி நின்றுட்டு எனக்கு பண்ணுங்கள் எனக்கு வோட் பண்ணுங்கள் அந்த மாதிரி எல்லாம் கெஞ்சுவாங்க அது வந்து ரொம்ப யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது ரெண்டு சைடுமே தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஏன் யாருக்கு நம்ம வோட் பண்ணுவோம் யாருக்கிட்ட நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி தெரியாமல் அங்கே போய் கன்ஃப்யூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் வோட் எலக்ஷன் டைமில் வந்து அந்த கரெக்ட்டாக அந்த லைனில் நிற்கிறப்போ கூட அவங்க வந்து சொல்லிவிட்டு போவாங்க இந்த மாதிரி எனக்கு பண்ணுங்கள் எங்களுக்கு எதாவது ஆதரவு பண்ணுங்கனு சொல்லுவாங்க அந்த அந்த எலக்ஷன் டைமில் பார்க்குறதோட சரி மறுபடியும் அவங்களை பார்க்கவே முடியாது